ஹலோ சிவசக்தி ஏஜென்சி நாங்கள் இப்படி பாதரையிலேந்து பேசுறோங்க மூர்த்தி அண்ணா வீட்டிலருந்து ட்ராவல்ஸ் இன்னைக்கு புக் பண்ணியிருந்தோம் நீங்கள் டிரைவர் நம்பர் கொடுத்துருந்திங்க ஆனால் அவர் டிரைவர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் ஏங்க இப்படி நாங்கள் ஒரு அர்ஜென்ட்டாக கிளம்பிட்ருக்கோம் இப்படி அந்த டைம்க்கு அவர் டிரைவர் ஃபோன் எடுக்கலைனா நாங்கள் எப்படி போகிறது நீங்கள் ஒரு ஏஜென்சிங்கிற முறையில உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நீங்கள் த கரெக்டான நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறிங்க நீங்கள் டிரைவர் நம்பர் தயவு செஞ்சு கரெக்டாக அனுப்பிச்சிவுடுங்க நாங்கள் புறப்பட்டு எல்லாரும் ரெடியாக உட்காந்துருக்குறோம் இப்படி நீங்கள் எங்களுக்கு தடங்கல் மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி போகிறது தயவு செஞ்சு சீக்கிரமாக அவரை பார்த்து அனுப்பிச்சிவுடுங்க நாங்கள் எல்லாரும் ரெடியாகி உட்காந்துருக்குறோம் ஏன் ஏன் எந்த காரணத்தினால அந்த டிரைவர் வர்ல நீங்கள் எனக்கு அது தகவல் கொடுக்கணும்ல அப்படி அவர் வர்லைனா நீங்கள் எங்கள்கிட்ட நீங்களாது தொல் சொல்லணும்ல நீங்களும் எதுவும் சொல்லலை நாங்கள் எல்லாரும் ரெடியாகி உட்காந்துருக்குறோம் பத்து இருபது பேராட்டம் எல்லாரும் புறப்பட்டு உட்காந்துருக்குறோம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிங்க ஏன் எதனால் அந்த டிரைவர் வர்லைங்கிற காரணத்தை தயவுசெஞ்சு கேட்டுகிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க